பறவைன்னாவே எல்லாருக்குமே பிடிக்கும் எனக்கா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் பறவைங்கள் அதுங்க எழுப்புகிற சத்தமோ அதுங்க சண்டை போட்டுக்குறதோ அதுங்க உணவு பரிமாறிக்கிறதோ எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது பிடிக்கும் அது பிடிக்குன்னுல்லாம் கிடையாது பறவைனாவே எனக்கு ரொம்ப பிடிக்கும் எஸ்பெக்ஸஸி பார்த்திங்கன்னா அது கூடு கூடு கட்டுறது ரொம்ப பிடிக்கும் அதுங்க பாருங்க யாருடைய உதவி இல்லாத அதுங்களாகவே கூடு கட்டுதுங்க ஒரு தூக்கனாங்குருவி பார்த்திங்கன்னா எங்கே அவுளோ அது கட்டுகிற வீடு மாதிரி நம்பி அந்த எந்த குருவியாலயுமே அவுளோ அழகாக கட்ட முடியாது தூக்கனாங்குருவி அவுளோ அழகாக கூடு கட்டுது அது கூடு கட்டுறது பார்த்திங்கன்னா அவுளோ அழகாக இருக்கும் அந்த கூடு கட்டுறது வந்து ப குழந்தைங்ளாம் அந்த கூடை எடுத்துகிட்டு வந்து விளையாடுவாங்க ஜாலியாக பண்ணுவாங்க பறவைங்க ஒன்று ஒன்று சண்டை போட்டுக்கிறது அதுங்க விளையாடிகிறது அதுங்க கூச்சல் இடுகிற சத்தம் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் கொஞ்சிக்கிறதோ அவளோ அழகாக இருக்கும் அந்த மாதிரி நெறைய வந்து சாப்டுறது கொள்றது எல்லாமே அதுங்க ரொம்ப பண்ணிக்குங்க ஒன்று ஒன்று உணவு வந்து பரிமாரிக்குங்க அதுல்லாம் பார்க்கும் போது ரொம்ப பிடிக்கும் எனக்கு பறவைங்க ஒன்றுக்கொன்னு வந்து இடமாக இட பெயர்தல் வந்து மாறி மாறி ஒரு வே வெளிநாட்டு பறவைங்களாம் வந்து இங்கே வந்து நெறைய வந்து ஸ்டே பண்ணுவாங்க பண்ணுங்க அதலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் அதனால அதை ரொம்ப அதிகமாக விரும்புவேன் பறவைகளை